நான் வந்து பேஸிக்காக வந்து டெய்லர் ஐடிஐ படிச்சிருக்கேன் ட்ரெஸ் மேக்கிங் டெய்லர் நான் வந்து அந்த முன்னாடியெல்லாம் வந்து டெய்லரிங் முடிச்சதுக்கப்புறம் நம்மளா அவங்க சொல்லித்தரதை செஞ்சம் கொண்டம் அந்தமாதிரிதான் ஸ்டிச் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு வந்து அப்புறம் வந்து எனக்கு என்னோடய பொண்ணோடய ட்ரஸெல்லாம் நான்தான் ஸ்டிச் பண்ணிக்கொடுப்பேன் அந்த மாடல்லாம் எனக்கு தெரியாது அப்போ மொபைலில் வந்து அந்த யூடியூபு அதெல்லாம் நான் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்க எனக்கு ஆரம்பத்தில் அவ்வளவா தெரியதனால் பசங்க சொல்லிக்கொடுப்பாங்க சொல்லிக்கொடுத்து அந்த டிசைனிங் ட்ரெஸ்ஸு டிசைனிங் இதெல்லாம் நான் அதை பார்த்து பார்த்துதான் நான் கற்றுக்குவேன் அது எனக்கு நல்ல யூஸ் ஆச்சி அந்த இது தொழில்நுட்பம் அது எந்த டிசைன்னாலும் அந்த யூடியூபை பார்த்தேன்னா நான் இப்போவும் அதை ஸ்டிச் பண்ணுவேன் அந்தமாதிரி உள்ளது வந்ததுனால் எனக்கு இருக்குது இப்போ அந்த ஒரு சின்ன டேலண்ட் இருக்குது கொஞ்சம் சொதப்புனாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளதும் எனக்கு இருக்குது இந்த தொழில்நுட்பம் எனக்கு இது ஒன்றுந்தான் எனக்கு நல்லதாக இருக்குது மற்றப்படி வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு வந்து நான் முன்னாடியெல்லாம் அரசியல் கேட்பேன் பிடிக்கும் அதில் வந்து எனக்கு இப்போ அந்த ஸ்பீச்செல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு டைம் இருக்கும் போது அதை போட்டு பார்த்துட்டே நான் மிஷினில் உக் கேட்டுக்கிட்டே உட்காருவேன் எந்த அரசியல் நிகழ்ச்சி என்ன நடக்குது இதெலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அந்த இதில் யூட்டு இந்த யூடூப்பை பார்த்து அந்தமாதிரி இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எனக்கு நான் கற்றுக்குவேன் அதை மாதிரி சமையல் அதெல்லாம் வந்து தெரியாதது எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல அதில் தெரியிறது மாதிரி எனக்கு தோணும் அப்புறம் வந்து நம்ம இப்போ எங்கேயாது போகணுன்னு சொன்னாக்கூட நமக்கு வழி தெரியலைன்னா இந்த பசங்களோடய கார்லல்லாம் போவேன் போகும்போது வந்துக்கூட வழி தெரியிலேன்னு சொன்னால் பசங்க வந்து அந்த இதை போடுவாங்க இந்த வழி தேட்டுறது வந்து அவங்க வந்து சொல்கிறது அது சில தடவை வந்து சரி சரியா இருக்காது இருந்தாலும் ஒரு சில நேரம் தெரியாத இடத்துல எப்படியாது போயிரலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த இது நமக்கு பொழுதுப்போக்குன்னு சொல்லும் போது டிவியெல்லாம் இருக்குறுல்ல டிவியெல்லாம் இருக்குது அது இல்லைன்னா ஒன்றுமே பொழுதே போகாதது மாதிரி இருக்கும் நாங்கள் கிறிஸ்டியனா இருக்கிறதனால அந்த ப்ரேயர் பூசை அதெல்லாம் நான் அதில் உ காலையில் மார்னிங்கு வந்து ஜெயா டிவி போட்டு பார்ப்பேன் அதுலேயெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்குது மாதா டிவி இதெல்லாம் இன்ட்ரஸ்ட்டா பார்ப்பேன் அதுமாதிரி மொபைலில் வந்து காலையில் அதிகாலை ஜெபம் அப்படினெல்லாம் இருக்கும் எனக்கு மனசுக்கு பிடிச்சதுமாதிரி அந்த மாதிரியெல்லாம் நான் அதில் கொஞ்சம் அங்கே பார்த்து இன்ட்ரஸ்ட்டாக எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த நம்ம இப்போ எதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கணும் நமக்கு தெரியல இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் கேட்கறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்குது அவங்க என்ன நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த தேவையில்லை நம்ம இதுலேயே உட்னே சர்ச் பண்ணி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கலாம் நம்ம இங்கலீஷ் எதுவும் தெரியலைன்னா கூட நம்ம அத ஒரு தடவை தட்டினா போதும் அது எல்லாம் நமக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்தது அந்த இதில் உள்ள இதே வந்துருது அது வந்து எனக்கு ந நல்லாயிருக்கு கற்றுக்கறதுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு இதுவாக்கூட இருக்குது நம்ம நல்லதே நினச்சி இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது பொல்லாததுக்கு நம்ம போககூடாது அவ்வளோதான் பொழுதுப்போக்குக்காக மட்டும் யூஸ் பண்ணும் ந பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது அதில் நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது நம்ம கற்றுக்குறதுக்கு நிறைய விஷயங்களே இருக்குது நமக்கு இப்போ நான் ஆன்லைனில் எதாவது நம்ம அப்பளே பண்ணணும் ஒரு ஜாபுக்கு அப்பளை பண்ணணுன்னு சொன்னால் நம்ம யார்கிட்டையாது போய் கேட்கணும் கேட்டு நமக்கு தெரியலைன்னா வாய்ஸ் வழியாக அனுப்புனாக்கூட அவங்க நமக்கு கரெக்டாக சொல்கிறாங்க நம்மளை சொல்லும் போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இந்த மாதிரி வாய்ஸில் வருது நம்ம சொல்கிறத அவங்க திருப்பி நமக்கு ரிப்பீட் பண்ணுவாங்க அல்லது வந்து நம்ம சொல்கிறதுக்குள்ள ஆன்சர் நமக்கு அதில் கிடைக்கிது நம்ம யார்கிட்டையாது போய் நிற்கணும் கொள்ளணும் அந்த மாதிரியே இல்லைல்ல அது ஒரு பெஸ்ட்டு அந்த தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஒரு சில கேம்மெல்லாம் ஆடலாம் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் சில நேரம் அது நம்ம வீட்டில் வந்து யாரும் இல்லாமல் இருப்பாங்கள்ல அப்போ நம்ம மட்டும் தனியாக இருக்கற நேரத்தில் இதை பார்த்துட்டு யாராது பேசுவாங்க தெரிமா அந்த இந்த ரீலிஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து எனக்கு அவ்வளவா இன்ட்ரஸ்ட் இருக்காது இருந்தாலும் அந்த எதாவது இடையில ஷார்ட்ஸ் மாதிரி வரும் அதையெல்லாம் நம்ம சிரித்து சிரித்து நான் நல்லா பார்ப்பேன் எனக்கு பிடிக்கும் அது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பாக் நல்ல சிரிப்பாக இருக்கும் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து தைக்கிறது இது டிசைன்ஸெல்லாம் அவங்க வந்துக்கூட பக்கத்தில் டெய்லர் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி இது பண்ணுங்க இந்த மாதிரி யூடூப்பில் வருது அவங்களுக்கு கொஞ்சம் ஒன்று தெரி வெளிப்பழக்கம் தெரியாது அந்த அக்காவுக்கு அவங்களுக்கூட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கக்கா நீங்கள் இதில் யூடூப்பில் பாருங்கக்கா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அதெலாம் நம்ம பார்க்க முடியாது எனக்கு தெரியாது அப்படின் சொல்வாங்க அப்போ கூப்பிட்டு வச்சி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லதான் முடியும் நான் அந்த அளவுக்குலாம் சொல்லுவேன் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் அந்த மாதிரி நான் சொல்லி இது பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்து இந்த டெய்லரிங் தான் அதனால் எனக்கு எனக்கு அதில் பிடிச்சது எல்லாம் வரும் எல்லா ஏ டு இஸட் எல்லாம் நான் அதிலேருந்து கற்றுக்குவேன் அதேமாதிரி சமையல் நிகழ்வு சமையல் இதுக்கூட அதிலேருந்து நிறைய கற்றுக்குவேன் எனக்கு ரொம்ப என்ஜாயபுலாக இருக்குது நல்ல என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டாவே இந்த தொழில்நுட்பம் ஒரு பொழுதுப்போக்காவே இருக்குது முக்கியமான பொழுதுபோக்கு எனக்கு அதுதான் பசங்கக்கூட பக்கதில் இல்லாத்துனால எனக்கு அதுதான் ரொம்ப பொழுதுபோக்கா இருக்குது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது